நான் வந்து திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் வடையூர் பேட்டை கிராமத்தில் பிறந்தேன் இப்போது கள்ளக்குடி கிராமத்தில் வாழ்த்துக்கிட்டு இருக்கேன் நான் படிச்சது தூய சவேரியார் ஆர்சிஸ் நடுநிலைப்பள்ளியில் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சேன் நான் ஸ்கூல் படிச்சோப்ப அங்கே இருந்த டீச்சர்ஸ்சுங்க வாத்தியாருங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே ஒன்ன கிளாஸில் நான் மொத முதல்ல ஒன்னா கிளாஸ் படிச்சப்போ சிஸ்டர்கிட்டத்தான் படிச்சேன் அவங்க நல்ல படியா சொல்லிக் கொடுத்தாங்க அப்புறம் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அந்த ஸ்கூலில் தான் படிச்சேன் எட்டாம் கிளாஸ் அப்புறம் டால்மியா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒன்பதாவது போய் சேர்ந்தேன் அங்கேருந்து பத்தாவது வரைக்கும் படிச்சேன் என் ஸ்கூல் லைப்பில் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்சுங்கள் எனக்கு எப்போமே நல்ல சப்போட்டிவாவும் நல்ல விளையாடும் போது நல்ல ஹெல்ப் ஃபுல்லாவும் நல்ல பொழுது போக்குக்கு எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்சுங்களாகவும் இருந்தாங்கள் படிப்புக்கும் பக்க பலமாக இருந்தாங்கள் எட்டாவது வரைக்கும் படிச்ச வரைக்கும் நான் நல்ல படியா படிச்சு நல்ல பிள்ளையாத்தான் மார்க் வாங்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி டால்மியா ஸ்கூல் போயும் படிச்சேன் இது பண்ணுனேன் டால்மியா ஸ்கூல் போய் பத்தாவது படிச்சுட்டு நான் ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேன் அதனால் ஃபெயில் ஆனதுனால் நான் திருப்பி ஸ்கூல் போகல ஸ்கூல் போகாதனால் திருப்பி பிரைவேட்டா எழுதி அந்த சப்ஜெக்ட்டை படித்து முடிச்சேன் அதுக்கு அப்பறம் பதினஞ்சி பத்தாவது முடிச்சுட்டு பாஞ்சி பதினாறு வயசு இருக்கும் போது அதை படிச்சிக்கிட்டே இருக்கும் போது ஒரு சப்ஜெக்ட்டில் படிச்சிக்கிட்டே இருக்கும் போது எங்க அப்பா வந்து எனக்கு எட்டு வயசு இருக்கும் போதே வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சிட்டார் அந்த வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் நல்ல படியாக வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு எங்கள் மாமா தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த வெல்டிங் ஒர்க் ஷாப் பார்த்துட்டு இருந்தவர் திடிருன்னு எங்கள் மாமா ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாரு அதனால பத்தாவது படிச்சிக்கிட்டு இருந்த நானு அதை பாதியில் நிற்பாட்டிட்டு அந்த தொழிலில் இன்னும் கற்றுக்க ஆரமிச்சேன் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அந்த தொழில்ல நல்லா நுணுக்கமாக கற்றுக்கிட்டு வேலையை இன்றைக்கு வந்து நல்லா வேலைக்காரன் அப்படிங்கிற ஒரு பெயரு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கு வந்து திருச்சி வரைக்கும் டால்மியா ஜெகம் இன்ஜினியரிங் ஒர்க் அப்டின்னாக்கா தெரியாதவங்கள் கிடையாது அந்த அளவுக்கு பெயரு வாங்கியிருக்கேன் இன்றைக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்சுங்க காலகட்டத்தில் எனக்கு இப்போ இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாக எனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆளு இல்லைனாலும் மனம் தாழ்ந்து போகிறப்பையும் அதாவது மனம் துக்கப்படும் போது ஒரு ஆறுதல் சொல்லுறத்துக்கோ ஆதரவு ஆதரவா பேசுகிறத்துக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்சுங்க இருக்காங்கள் அப்படி பார்க்க போனால் எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருக்காங்கள் ஒன்று எனக்கு அபுதாயர் ஒரு ஃப்ரெண்ட்டு இருக்காப்புள்ள அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அலெக்ஸ் ஒரு பையன் இருந்தாப்புள்ள அந்த பையன் இறந்து போயிட்டாப்புள்ள இளமாறன் ஒருத்தரு இருக்காரு அவரும் வெளியில் இருக்காரு ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ்சுகளில் இன்றைக்கு இந்த தொழில்ல நான் தான் வந்து சீக்கிரமே பதினஞ்சு வயசு பதினாறு டென்த் முடிச்ச கையோடு இதில் நான் வந்து உட்காந்தேன் இன்றைக்கு எனக்கு வயசு நாற்பத்தி ஒம்பது இதுக்கு என் வயசுக்கு எனக்கு சர்விஸ் வந்து அதிகம் என்னை பற்றி சொல்லணும்னா நான் வந்து இருபத்தி ஆறு வயதில் கல்யாணம் பண்ணுனேன் கரெக்டாக என் மனைவிக்கு இருபத்தி மூணு வயசு எனக்கு ஒரு பொம்பள பிள்ள ஒரு ஆம்பள பிள்ள பொண்ணு வந்து மதுரையில் பிஎஸ்சி கார்டியாலஜி முடிஞ்சிடுச்சு முடிக்க போகுது இந்த மாசத்தோட பையன் வந்து பிளஸ் ஒன் முடிச்சியிருக்கிறான் நான் வீட்டை பொறுத்த மட்டிலும் தொழிலை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல வேலைக்காரன் முதலாளி அப்படியென்கிற ஒரு பேரு வீட்ட பொறுத்த மட்டலும் அம்மா அப்பாவை எடுத்துக்கிட்டீங்கன்னால் ஒரு நல்ல பையன் நல்ல சகோதரன் கூட பிறந்தவங்களுக்கு மனைவிய எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஹஸ்பெண்ட் நல்ல குடும்ப தலைவன் பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பா என் ரெண்டு பிள்ளைகளுமே எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம் அப்படிம்பாங்க அப்படி ஒரு பாசம் குடும்ப பாசத்தோடு நான் எல்லாத்தோடும் மிங்கில் ஆகிட்டனா வெளியில் போய் சம்பாரிக்கணும் இதெல்லாம் விட எனக்கு இந்த குடும்பத்தில் எல்லோரும் நம்மளை தேடுவாங்கள் எங்கள் பிள்ளைங்க என்ன இல்லாமல் இருக்காது எனக்கு எங்க அப்பா முக்கியம் அப்படின்னு என் மனைவி என்னை விட்டுட்டு இருக்க மாட்டா என் மனைவி நான் ஒரு கடைக்கு வீதிக்கு போனால் கூட அப்படி வந்து ஒரு குடும்பத்தில நல்ல ஈடுபாடோட இருப்பேன் அதே மாதிரி எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் என் பையன் எங்கிட்டாவது போயிட்டானா ஆளை காணுமே நல்லா ஏன் மேலே பாசமா நல்லா இருப்பாங்கள் என் குடும்பத்தில் நான் வந்து ஒரு முக்கியமானா இதா என்னைய இது பண்ணுறாங்கள் நான் ஒரு பையன் என்கிறதுனால் என் ஃபேம்லியில் ஒரு நல்ல ஹஸ்பெண்டாக நல்ல மகனாவும் நல்ல தகப்பனாவும் எங்க குடும்பத்தில் எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பனாவும் என் மனைவிக்கு நல்ல கணவராவும் எங்கள் அம்மாவுக்கு நல்ல மகனாவும் எங்க சகோதர கூட பிறந்தவங்களுக்கு நல்ல சகோதராவும் இருக்கேன்